ஹலோ மேம் மேம் டாக்டர் பிரியதர்ஷினி ஆன்காலஜிஸ்ட்டுங்களா மேம் நாங்கள் வந்துட்டு ஹிந்து பிரைவேட் லிமிட்லேருந்து பேசுகிறோங்க மேம் அதாவது நாங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு கேன்சர் டிரக்ஸ் வந்துட்டு நியூவாக கொண்டு வந்திருக்கோம் மேம் இப்போ நம்ம நம்ம கம்பனிலேருந்து நம்ம மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவ் எப்படின்னா வந்துட்டு நாங்கள் ரெண்டு டிரக்கு காமினேஷன் பண்ணி வந்துட்டு நியூவாக ஒரு டிரக்கு வந்து கண்டுபுடித்திருக்கோம் மேம் அது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம் ம் அது என்ன காம்பினேஷன்னா இப்போ சிக்ஸ்லாஸ்ட்டின் அந்த டிரக்கை வைச்சிக்கிட்டு அது டோஸ் காமினேஷன் வந்து பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் மேம் இப்போ நிறையா இப்போது எங்கள் டிரக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வாங்கிட்டுருக்காங்க மேம் இப்போ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து கொடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி வந்துட்டு கியூர் பண்ணிடலாங்க மேம் ஒரு செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு ஒரு பிரிவன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மெட் வந்து இருக்க மாதிரி பண்ணியிருக்கோங்க மேம் மேம் நம்மளுது கியூராகிடுச்சி ஒரு ஒன் இயர் டூ இயர் அப்படிங்கும்போது கியூர் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம் உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலிமா நீங்கள் வந்துட்டு அது திரும்ப வராத மாதிரி பிரிவன்ட் பண்ணிக்கலாம்ங்க

இப்போ அதனால் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட்டில் நம்மளுதான் மேம் அவைலபிளாக இருக்குது மேம் பிரைஸ் வந்து எம்ஜி பொறுத்து நீங்கள் எவ்வளோ வாங்குகிறீங்களோ அதை பொறுத்துதான் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ ஃபைவ் எம்ஜி ட்ரக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் அப்படிங்குற மாதிரி புரொவைட் பண்ணிட்டுருக்கோம் மேம் இல்லைல்ல அப்படி இல்லைங்க மேம் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் ஏன்னா காஸ்ட்லியான டிரக் இல்லைங்களா கேன்சருங்கும் போது காஸ்ட்லியான டிரக்குங்கிறதுனால் ஒரே பிரைஸில் தான் எல்லாத்துக்கும் புரொவைட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி உங்கள் பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு கொடுங்க எந்தளவுக்கு நீங்களே அப்புறம் வந்து சொல்வீங்க ஏன்னா எந்தளவுக்கு கியூராகுதோ அந்தளவுக்கு கொடுத்து வந்து பார்த்துக்கலாங்க மேம் இல்லைல்ல மேம் சைட் எஃபெக்ட்ஸுலாம் எப்போதும் போல் இந்த ஒரு மாதிரி டிசீனஸ் டிரவுசீனஸ் நம்பள்லாம் பார்க்குறோமில்லிங்க ஹெட்டேக் அந்தமாதிரி நார்மலாக எதாவது தான்ங்க இருக்கும் மற்றபடி இந்த இச்சிங்கு இல்லை எதாவது ரேஷஸ் அந்தமாதிரிலாம் எதுவும் புரொடியூஸ் பண்ணாதுங்க இப்போ வரைக்கும் எந்தவொரு இதுவும் இல்லைங்க பேஷண்ட்ஸோட பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து அதெல்லாம் வந்து ஓகே பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லை அது இன்ட்ராக்க்ஷன்ஸ் எப்படி இருந்தாலும் டிரக்ஸ் இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்து டிரக்ஸ் வந்து டோஸ் லெவல் வந்து கம்மி பண்ணி இது பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க மேம் ஓகே மேம் ஓகே ம் சரிங்க மேம் நாங்கள் வந்துட்டு உங்களை டுமாரோ அப்போ வந்து உங்களை பார்க்க முடியும்ங்களா மேம் ஃபிரீயாக இருக்கீங்களா ம் சரிங்க மேம் சரி டுமாரோ ஒரு டுவெல் ஓ கிளாக் பார்க்குறோங்கம்மா ம் ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ